ஜலதோஷத்தை பொறுத்தை வரைக்கும் கிராமப்புறங்களில் மட்டும் இல்லை நகர்புறங்கள்லேயும் கூட வீட்டு வைத்தியங்கள் மூலமாக சரிப்படுத்திக்கணும் அப்படினு பார்க்குறது ரொம்பவே சாதாரணமான விஷயம் ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்ல மருந்து அப்படினு பார்த்தா மிளகு இஞ்சி வெற்றிலை மஞ்சள் துளசி பூண்டு எலுமிச்சை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சுக்கு மிளகு திப்பிலி இவை மூன்றும் நல்ல நிவாரணியாக எந்த ஒரு வியாதிக்கு நல்ல நிவாரணியாக இருந்தாலும் ஜலதோஷத்தை பொறுத்தை வரைக்கும் மிளகு ரொம்பவே விஷேசமான ஒன்று மிளகு நான் மிளகு பால் குடிக்கிறது மூலமாக நமக்கு ஜலதோஷம் சரிப்பட்டு வரும் பாலில் மிளகு தட்டி போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு காய வச்சி குடிக்கலாம் இஞ்சி வந்து நம்ம டீயில் சேர்த்து குடிக்கலாம் தேநீரில் இஞ்சி தட்டி போட்டு குடிக்கலாம் வெற்றிலை வச்சி கசாயம் பண்ணி குடிக்கலாம் வெற்றிலையை நல்லா பொடி பொடியாக அரி அரிஞ்சு அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து மஞ்சள் சேர்த்து குடிக்கிறது மூலமாக வெற்றிலை கசாயம் குடிச்சோம்னா ஜலதோஷம் குணப்படும் மஞ்சள் எப்போவும் போலவே நல்ல மருந்து ஜலதோஷத்துக்கு துளசி பச்சையாக சாப்பிடுறது மூலமாக நமக்கு ஜலதோஷம் சரியாகும் அது இல்லாமல் கசாயத்து கூட சேர்த்து துளசி சாப்பிடுறது மூலமாகவும் நமக்கு ஜலதோஷம் சரியாகும் எலுமிச்சை சாறு சுடுதண்ணியில் பிழிஞ்சு அது கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுறது மூலமாக ஜலதோஷம் சரியாகும் அது இல்லாம ஜலதோஷத்தை குணப்படுத்துகிறதுக்கு வீட்டு வைத்தியங்களில் நிறையவே நிறையவே வழிகள் இருக்குது பச்சை தண்ணி குடிக்கிறத தவிர்த்திட்டு சுடுதண்ணி குடிக்கிறது மூலமாக ஜலதோஷம் சரியாகும் ஜலதோஷம் பிடிச்சு அது காய்ச்சலாக மாறுற வரைக்கும் விடாமல் இந்த மருந்துகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்மளோடய ஜலதோஷத்தை கட்டுப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை நல்ல சீரோடு வச்சுக்க முடியும்